எக்ஸ்க்யூஸ் மீ மேம் உள்ளே வரலாமா ஆ எஸ் மேம் ஆ என்னோடய பேர் வந்து சுஷ்மிதா என் பொண்ணு வந்து இப்போதான் எஸ்எஸ்எல்சி முடிச்சுருக்கா நான் இங்கே எல்லா இடத்துலையும் சர்ச் புரியல மேம் ஆ என் பொண்ணு வந்து நானூற்றி எண்பத்து ரெண்டு மார்க் வாங்கியிருக்காங்க மேம் நாங்கள் நீடாமங்கலத்திலேருந்து வரோம் எனக்கு கம்ப்யூட்டர் சைன்ஸ் குரூப் இருந்தால் ஓகே மேம் ஆ சரி மேம் உங்களுக்கு ஃபீஸ்ஸு இல்லை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அந்தமாதிரி ஏதாவது இருக்கா மேம் ஃபீஸ் செக்ஷ் செக்ட்ஸரெலாம் எப்படி ஓகே சரி மேம் சரி ஓகே மேம் ஆ சரி இப்போது ஃபஸ்ட்டு பேமண்ட் அது மாதிரி ஏதாவது கட்டணுமா மேம் இப்போ சப்போஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடிஞ்சு நாங்கள் சேர்க்கறதா இருந்தால் ஃபஸ்ட் பேமண்ட் அது மாதிரி ஏதாவது கட்டணுமா மேம் ஆ சரி ஓகே மேம் அப்போது நான் வெள்ளிக்கெழம என் டாட்டரை கூட்டிகிட்டு வரேன் எனக்கு தெரிஞ்சு நான் கேட்கும்போது இந்த ஸ்கூல் தான் பெஸ்ட்டு ஸ்கூலுன்னு சொன்னாங்க அதனால் தான் மேம் நாங்கள் வந்திருக்கோம் நாங்கள் என்ட்ரென்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நாங்கள் ஃபீஸ் பே பண்ணிடுறோம் மேம் சரி ஓகே மேம் தேங்க் யூ